பெட்ரோல் விலை ஏறி இருப்பதால் பைக்கிங் வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருக்கு இருந்தாலையும் அத்தியாவசிய அத்தியாவசிய தேவைகளுக்காக எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் அது அது இல்லாமல் பழக்கப்படுத்திட்டோம் எங்கே வேணாலுமே பைக்கில போகறது அவள் ஒரு வா பழக்கமாக இருக்கிறதுனால அது எவ்ளோ தான் விலை ஏறுனாலையும் போவாமல் இருக்க முடியல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஆனால் கொஞ்சம் லாங்க்ல போகறதுலாம் அவாய்ட் பண்ணிவிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் பஸ்லேயே போயிவிட்டு வந்துரலாம் இப்போ நாலு பேர் போனால் இவ்வளோ ஆவுதோ இதுக்கு ஒரு வண்டி புக் பண்ணிவிட்டு போயிவிட்டு வந்துர்லாம் எதுக்கு பைக்கில நிறையா பெட்ரோல் இழுக்குது பணம் அதிகமாவுதுன்னு சொல்லிவிட்டு அதை குறச்சிக்கிட்டோம் கண்டிப்பாக சுற்றுச்சூழலுக்கு கட்டாயம் இதனால் தீங்குவிளையுது நிறைய ஹீட் ஹீட் காரணம் வந்து இந்த எரிபொருளால் தான் மதிய நேரத்தில் இந்த பக்கம் ரோட்டில மெயின் ரோட்டில வரவே முடியிறதில்லை கீழே மேலே அடிக்கிற சூரியன் ஒரு பக்கம் அதை பூமி உள்வாங்கி நம்ம மேலே அடிக்கிறது இதில் பைக்கில வர எரிபொருளால் அது சு பொல்யூஷனோ பொல்யூஷன் ஒரு எழுபதைந்து சதவீத நோய் வருவதற்கு வந்து இந்த பொல்யூஷன் தான் காரணமாக இருக்குது ஆனால் இந்த கொரோனா காலத்தில் வந்து அதிகமாக வண்டிங்கள்லாம் போகாததுனால எரிப் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் இருந்தபோதுதான் அப்போ நம்ப இத்தனை நாள் வண்டியில இவ்வளோ சுற்றிட்டுருந்தோம் அப்போ இவ்வளோ பொல்யூஷன் வந்துருக்கு இது வந்து இப்போ நம்ம இந்த கொரோனாவில எங்கேயும் சுத்தம் இருக்கும்போது தான் அந்த இயற்கையான அந்த காற்று சுவாசிக்கும் போது அதோட மாற்றம் தெரிஞ்சிச்சு